நான் வந்து எல்லாக் ஒரு சில கலாச்சாரத்தில் இருக்கிற கதையும் தெரிஞ்சுப்பேன் இந்த கிறிஸ்துவ மதத்தில் இருக்கிற இந்த கிறிஸ்மஸ் எதுக்கு வந்துச்சு கல்லறை திருநாள் எதுக்கு வந்துச்சு அப்புறம் பக்ரீத் ஏன் செய்கிறாங்க அப்படின்ட்டு கேப்பேங்க எங்கள் பக்கத்து வீட்லருந்து எங்கள் பாட்டி வீட்டு பக்கத்தில் முஸ்லீம் தான் இருந்தாங்க அவங்கக்கிட்டலா கேப்பேங்க எதுக்கு இது செய்கிறிங்க அப்படின்ட்டு அப்புறம் எதுக்கு இந்த பண்டிகைலாம் செய்கிறாங்க விரதம் இருக்கீங்க ரம்ஜான்லாம் கொண்டாடுகிறீங்கன்னு அவங்ககிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்குவோங்க அவங்களும் பக்ரீத் பண்டிகைலாம் இல்லாதவங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் இந்த ஒட்டகத்தெல்லாம் புடிச்சுட்டு வந்து ஆட்டி கறி செஞ்சு சறோம் அப்படின் சொல்லுவாங்க எங்கள் கலாச்சாரத்தையும் ஒரு சிலர் தெரிஞ்சிருப்போம் அடுத்த கலாச்சாரத்தையும் தெரிஞ்சு வெச்சுன்கிறேன்